ஒய்பிஎம் ட்ராவல்ஸா சார் உங்கள் நேம் ப்ரவீனா நேற்று உங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருந்தேன் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோடய பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய நேம்மு ப்ளஸ் வந்து உங்கள் மொபைல் நம்பர் இருந்துச்சு ஸோ அதை பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிணேன் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு போயிருந்தீங்க ப்ளஸ் வந்து காதில் ஃபோன் வைச்சுக்கிட்டே வந்து நீங்கள் வந்து ஓட்டிகிட்டிருந்தீங்க ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் எல்லோருமே பயந்துட்டாங்க ஸோ ப்ளஸ் வந்து நீங்கள் அந்த ஃபோன் பேசிகிட்டு ஓட்டும்போது ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்ருந்தீங்க அப்போ இது வந்து நீங்கள் கான்சண்ட்ரெட் பண்ணவே இல்லை நிறைய பேர் வந்து பக்கத்தில் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க எவ்வளோ வேகமாக அவர் ஓட்டுகிறாரு பாருங்கள் அப்படின்ட்டு ஸோ எல்லோரும் பயந்தாங்க சார் அதுதான் என்னென்னு கேட்டேன் உங்கள்கிட்ட அதே மாதிரி என்னோடய என்னோடய சஜஷன் என்னென்னால் நீங்கள் ஓட்டுவது பிரச்சனை இல்லை சார் பட்டு டைமிங் போனாலும் பட் வந்து உள்ளே வந்து நிறைய பேரோடய உயிரெலாம் இருக்குது ஸோ அங்கே என்னதான் டைம் ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அத கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ஒரு வார்த்தையோடு பேசி முடிச்சுட்டு நீங்கள் ஓட்டிடிருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லாயிருந்துருக்குல்ல அது மாதிரி டேர்னிங்கெலாம் கொஞ்சம் பார்த்து வேகம் குறைவோட போயிருந்தீங்கன்னால் இன்னும் அவங்க பயப்படாமல் வந்திருப்பாங்க பேசஞ்சரஸு அப்படி இருந்தால் நல்லா இருந்துருக்கும்னு ஒரு சஜஷன் தான் சார் சொல்ல வரேன் ஓகே சார் ஸோ ஏதா இருந்தாலும் ஆக்சிடெண்ட் வந்து எப்போயும் யதார்த்தமா நடக்கிற விஷயம் தான் ஸோ நம்ம முடிஞ்சளவு நம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஓட்டினா நமக்கு முடிஞ்சளவுக்கு நம்ம தவிர்க்கலாம்லை சார் அதனால் தான் சார் சொல்கிறேன் தேங்க்யூ